இளைஞர்கள் விளையாட்டில் பங்கேற்க வந்து போதுமான அளவு ஊக்கமளிக்க படலங்கிறது வந்து தவறான செய்தி ஏன்னால் இளைஞர்கள் வந்து இப்போ இருக்க காலக்கட்டத்தில் ரொம்பவே ஊக்கமளிக்கப்பட்டு நிறைய போட்டிகளில் பங்கேற்று பல பரிசுகளை வந்து பெற்றிருக்காங்க அவர்களுக்கு போதுமான வசதிகளும் தமிழ்நாட்டின் அரசு வந்து செஞ்சு தந்துக்கிட்டிருக்கு அப்படிங்கறப்ப இந்தியாவில் வந்து ஒரு விளையாட்டு வந்து ரொம்பவே ஊக்கமளிக்கப்படுகிறது விளையாட்டில் இன்னும் மேலும் மேலும் ஊக்கமளிக்க அந்த விளையாட்டுக்கு தகுந்த பரிசளித்து வீரரை கௌரவிக்கப்பட வேண்டும் அப்பொழுதுதான் ஒரு விளையாட்டு மேலும் மேம்பட முடியும் விளையாட்டு வீரர்கள் ஊக்கமளிக்கப்பட்டு அவர்களை முன்னோடியாக கருதி இன்னும் பல வீரர்கள் விளையாட்டுகளில் பங்கேற்று நம் நாட்டின் பெருமையை வளர்ப்பார்கள் அப்பொழுது நமக்கு தேவையான ஊக்கம் வந்து கொடுக்கணும் அப்போதான் விளையாட்டு வீரர்களுக்கும் ஒரு பெருமையாக இருக்கும் மேலும் இன்னும் சாதிக்கணுங்கிற வெறி வரும்